இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பேசுவதே பெரிய சிக்கலாகதான் இருக்குது ஏன்னு பார்த்திங்கனா நம்ப கிராமப்புறங்களில் அதிகமாக தொழிற்சாலைகள் எவ்வித நவீன வசதிகள்லாம் அதிகமில்ல ஏனால் வெளியில் போயிட்டு வெளி நாடுங்களில் வந்து கூலி வேலை தான் செஞ்சுகிட்டிருக்கோம் அங்கே பார்த்திங்கனா பேசுகிற லாங்குவேஜ் வந்து நாங்கள் பேசுகிற லாங்குவேஜி அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுகிற லாங்குவேஜி எங்களுக்கு புரியாது ஏனால் எங்களுக்கு தமிழை தவிர வேறு ஏதும் பேசவும் தெரியாது அந்த நாட்டில் போனீங்கனால் அந்த லாங்குவேஜ் பேசினாதான் அங்கே நாங்களாம் பிழைக்க முடியும் அதே பெரிய சவாலாக இருக்குது அந்த ஒவ்வொரு லாங்குவேஜியும் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு டைம் போயிட்டு தெரிஞ்சவர் மூலயமா ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் இப்போது இன்னொன்று பார்த்திங்கனா அதர் லாங்குவேஜ் ஹிந்தி இங்க்லீஷ் இந்த ஆந்த்ரா லாங்குவேஜ்லாம் இப்போது நிறைய ஆந்திராகாரர்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்ததாலே இந்த லாங்குவேஜு வந்து தமிழில் வந்து பேசுவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க லாங்குவேஜு ஹிந்தி புகுத்துகிறாங்க இதனால தமிழில் பேசுகிற லாங்குவேஜு ரொம்ப குறஞ்சிட்டுருக்கு அதே மாதிரி பசங்க படிக்கிறதும் தமிழ் நல்லா தெளிவாக படிக்க மாட்டேறாங்க பசங்களாம் அந்த ஃப்ரீ ஃபைர் கேம் விளையாடி விளையாடி நிறைய அறிவு திறன் இல்லாமல் போயிட்டுருக்குது வார்த்தைகள் தெளிவாக பேசமாட்டேறாங்க எனி டைம் ஃபோனை நோண்டி நோண்டி அதே மன நிலைக்கு நிறைய பாதிப்பு உள்ளாகிட்டுட்ருக்காங்க அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கனா எதுனால் ஒரு எந்த வேலைக்கு போனாலும் அந்த லாங்வேஜில் தான் நீங்கள் பேசியே ஆகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நம்ப இங்க்லீஷ்னால் இங்க்லீஷ் தான் ஃபுல்லாக தரோவாக பேசி ஆகணும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்பளை மாற்றி ஆகணும் அந்த சூழ்நிலை இருக்குது நம்பளுக்கு என்னதான் நம்பளுக்கு ஒரு தொழில் மேலே ஒரு அக்கறை இதுவாக தெளிவாக ஒரு க்ளியரன்ஸாக இருந்தாலோ ஒரு தொழில் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாலோ லாங்க்வேஜு ஒன்றுன்றத்தால ஓர் நம்பளாலே ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிட்டு நம்பளாலே பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில்தான் மிகப் பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது